எப்பா ஒரு கிலோ சுண்டல் ரெண்டு வயல் நடணும்ப்பா ஆமாம் ரெண்டு வயல் நடுறதுக்குப்பா ஒரு கிலோ சுண்டலுக்கு விலையச் சொல் சரி சரி

சரிப்பா அப்பா இது அவரை விதை அது சும்மா ஒரு அரைக் கிலோ போதும் ஒரு குழி நட அது ஒன்னொன்றா நடுறது அப்புறம் நா க நெல் நடுற வயலில் நெல் நெல் வேணும் நெல் வேணும் ஒரு ஒரு ரெண்டு மரக்கால் மூணு மரக்கால் நெல் வேணும் விதைக்க ஆமாம் பத்துக் கிலோ வேணும் நல்லாயிருக்குமா நெல் நெல் நல்லாயிருக்குமா பொன்னி நெல்லா அய்யார் எழுவதா ஆ அய்யார் எழுவது பத்துக் கிலோ இப்போ எவ்வளோ வரும்

நம்ம காசு எவ்வளோ வரும் சரி எல்லாம் எடுத்து வை நான் வந்து பார்த்து வாங்கிக்கிறேன் நீ ஏழு நாளும் ஏற்றிட்டு வரீயா ஆட்டோவுக்கு எவ்வளோ சரி ஆ சரிப்பா